எங்கள் ஊர் சைடு சுற்றுலா தலம்னு பார்த்திங்க அப்படினா தஞ்சாவூர் சொல்லலாம் தஞ்சாவூரில் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்குது அது வந்து எங்களோடய முக்கிய சுற்றுலா தலமாக நாங்களெலாம் கருதுகிறோம் அங்கே வந்து பார்த்திங்னா ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த பெ அந்த ஏரியை வந்து இப்போ தான் புதுப்பிச்சுட்ருக்காங்க அதுதான் சுற்றுலாத்துறைக்கு நாங்கள் மேம்படுத்துவது என்னன்னால் அங்கே ஒரு போட்டிங் வைக்கலாம் அங்கே ஒரு பூங்கா மாதிரி அமைக்கலாம் ஏனால் அவ்வளோ பெரிய பூங்கா எதுவுமே இல்லை இப்போ எங்கள் சிவகங்கை பூங்காவே வந்து கிட்டத்தட்ட மூடி ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஆனால் இப்போ வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து இன்னும் சீர்திருத்தம் பண்ணலை அது எம்ம சின்ன குழந்தைங்கலாம் எப்படா வந்து அதை சம் சீர்திருத்துவாங்க அப்படின்ட்டுனு இப்போ வரையும் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இப்போ வரையும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னன்ட்டுனு இது வரையும் தெரியலை அதை கொஞ்சம் வந்துட்டு மேம்படுத்துனாங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கெலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏனால் நாங்கள் கிட்டக்க இருக்கிறது எங்களுக்கு தஞ்சாவூர் தான் நாங்கள் போய் சுற்றி பார்க்கறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பூங்கா வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க ஏனால் முன்னாடி பார்த்திங்கனா சிவகங்கை பூங்காங்கிறது நாங்கள் ம வருஷத்துக்கு ஒரு தடவை போயிடுவோம் அங்கே வந்து பார்த்திங்னா ஸ்விம்மிங் ஃபூலிருக்கும் பார்க்கவே அழகா இருக்கும் அந்த பூங்கா ஊஞ்சல் கொழந்தைங்க விளையாடுகிற மாதிரி அங்கங்கே ப்ளேஸ் இருக்கும் அப்புறோம் எல்லோரும் உக்காந்து பேசிகிட்ருக்குற மாதிரி ப்ளேஸ் இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து அந்த ப்ளேஸை வந்து இன்ன வரையும் மேம்படுத்தலை அதை வந்து நாங்கள் வந்து சுற்றுலா மேம்பாட்டுத்துறைக்கு வந்து நாங்கள் அதை பரிந்துரை செய்கிறோம்